நான் விழுப்புரத்தில் வந்து ட்ராயிங் கோச்சிங் க்ளாஸ் வந்து போயிருந்தேன் அது போனதுனால் எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கனா அது வந்து ஒரு த்ரீ மந்த் கோர்ஸ் தான் ப்ளஸ் சர்டிப்ஃபைட் கோர்ஸ் போனதுனால் நான் எப்படி எப்படில்லாம் மைனியூட்டாக ட்ரா பண்ணணும் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டேன் எப்படி கத் எப்படி அதை ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இப்போது பென்சில்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லைக் ஹச்பி பென்சில் ஹச் டூ பென்சில் ஹச்வி பென்சில் அந்த பென்சில்ஸ்யெலாம் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படியெப்டிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதை வந்து கற்றுக்கிட்டேன் த்ரீ டி ட்ராயிங் டூ டி ட்ராயிங்ஸெலாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதுக்குன்னு வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வைச்சாங்க அந்த எக்ஸாம்ஸ்லேயும் பாஸ் ஆகிட்டு வெளியில் வந்தேன் இது நான் போனதுனால் எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னச்சின்ன பசங்களெல்லாம் இருப்பார்கல்ல ஏரியாவில் அவர்களுக்குலாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் இல்லாது வந்து இப்போ வந்து ஃபோட்டோஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க நிறைய ஃபோட்டோஷாப்ஸில் ட்ரா பண்ணி அந்த ட்ரா பண்ண ஃபோட்டோஸை வந்து ஃப்ரேம் பண்ணி பர்த்டேஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க அந்த மாதிரி பர்பஸ்க்காயெலாம் வந்து அந்த நான் படித்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு